இப்ப வந்து தனிமைப்படுத்த கிராமன்னால் வந்து இந்த மலைவாழ் மக்களை நம்ம வந்து சொல்லலாம் மலைவாழ் மக்கள்லாம் வந்து நம்ப கிராமத்தோடுலாம் ஒண்டி இருக்காமல் அவங்க வந்து மலைகளில் வசிக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த அங்கே இருக்கிற சாப்பாடே சாப்பிடறது அதுவும் இல்லாமல் இந்த குறவன் குறத்திகள்லாம் வந்து தனித்தனியாக கிராமங்களில் வந்து தனியாக ஒரு டென்ட் போட்டு அவங்க வந்து அவங்க அவங்க குடும்பங்களோடு இருக்கிறது அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியலை அவங்களோட பொழுதுபோக்குனால் அது வந்து இந்த குறி சொல்லிகிட்டு இருப்பாங்க குறி சொல்லி அவங்க பணம் பெறுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வேட்டையாடுவாங்க அதுக்கு ஏற்ற ஆயுதங்கள்லாம் அவங்க வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்களோட பொழுதுபோக்கு விளையாட்டுகள்லாம் எப்படினால் அந்த சிறுவர்கள்லாம் அந்த சொப்புச்சாமான் விளையாடுவாங்க அப்புறம் அந்த உண்டிக்கோல் வெச்சு உண்டிகோலை வெச்சு எதவாது பறவைகள்லாம் அடித்திக்கிட்டு அவங்க அந்த மாதிரி விளையாட்டுகளாம் விளையாடுவாங்க மலைவாழ் மக்கள்லாம் வந்து இது மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாண்டு அவங்களோட மன அழுத்தத்தை வந்து நீக்கி அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க நடத்திகிட்டு இருக்காங்க